ம் சொல்லுங்கள் மேம் ம் ஆமாம் ம் ஓகே மேம் ம் ஓகே மேம் ம் ஓகே மேம் ம் ஓகே மேம் ம் ஓகே மேம் இது காட்டன் வந்து நீங்கள் போடலாம் மேம் அது வந்து சம்மருக்கு கூட பசங்களுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டும் ஆகாது அவங்களுக்கு போட்டுக்கவும் கம்ஃபர்ட்பிளா கரெக்டாக இருக்கும் மேம் இந்தமாரி இப்போது ஒரு வாரத்துக்குன்னு பார்க்கும்பொழுது மண்டே டியூஸ்டே இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் இந்தமாரி ப்ரௌன் கலர் யூனிஃபார்மு இந்தமாரி வெனஸ்டேவுக்கு வந்து இப்போ ஃபுல் ஒயிட் கூட நீங்கள் போட்டுடலாம் இந்தமாரி அதை விட்டால் தேர்ஸ்டே ஃப்ரைடேவுக்கு வந்து அது மாரி ரெகுலர் யூனிஃபார்மே வந்து ப்ரௌன் கலரே கூட நீங்கள் போட்டுக்கலாம் மேம் அந்தமாரி போட்டால் பார்க்க நல்லா நீட்டாக நல்லாயிருக்கும் மேம் ம் பாய்ஸுக்கு டை வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து எங்களுக்கு எங்கக்கிட்ட மாடல்ஸுலாம் நிறைய இருக்குது மேம் நான் உங்கள்ட்ட உங்களுக்கு நான் மாடலெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு என்னமாதிரி மாடல் வேணும்னு நாங்க அந்தமாரி நாங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் ஆ வெச்சிருக்கேன் மேம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் மேம்

ம் சென்ட் பண்ணுறேன் மேம் உங்கள் ஸ்கூலில் மொத்தம் எத்தனை பசங்க இருப்பாங்க ம் ஓகே மேம் ஆ ம் ஓகே மேம் ஆ தெரியும் மேம் நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதலாம் ஷேர் பண்ணுறேன் மேம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அந்தமாரி நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றோம் மேம் ஆ ஓகே மேம் ம் ஓகே மேம்